நான் வந்து என் ஃபிரண்ட்ஸோடு போகணுன்தான் நினைப்பேன் ஏன்னால் என் ஃபிரண்ட்ஸோடு போவது வந்து அதுவந்து தனி சந்தோஷம் ஒரு பேமிலியோடு போவது வேறு ஃபிரண்ஸோடு போவது வேறு ஃபேமிலியோடு போவது வந்து இரு ஒரு சந்தோஷங்க ஒன்று இருக்கும் ஆனால் ஃபேமிலியோடு போவது வந்து பேம் ஃபிரண்ட்ஸோடு போவது வந்து அது ரொம்ப சந்தோஷத்தை தரும் ஏன்னால் அது நம்ம நெருங்கிய நண்பர்களோடு போவது வந்து ரொம்ப அது சந்தோஷத்தைக் கொடுக்கும் ஏன்னால் அது ஒரு சின்ன சின்ன விஷயம் நம்ம என்ன பண்ணிணாலும் அது சந்தோஷமாகதான் இருக்கும் இப்போ இங்கிருந்து ஒரு ரெண்டு வீடு தள்ளிப் போனாலும் அது நம்ம ஃபிரண்ட்ஸோடு போணுங்கபோது அவ்வளோ ஜாலியாக இருக்கும் இங்கெல்லாம் பழனி போகிறோம் பழனிக்கூட போகும்போது ஃபிரண்ட்ஸோடு போகும்போது அவ்வளோ ஜாலியாக இருக்கும் ஏன்னால் நம்ம நடந்து நடந் இப்போது நடந்து போய்கிட்டு இருப்போம் ஏதாச்சி ஒரு காமெடி பண்ணிகிட்டு அப்படி இப்படினு சொல்லி பேசிக்கிட்டு நல்லா ஜாலியாக பண்ணிகிட்டுப் போகலாம் ஜாலியாக பண்ணிகிட்டுப் போகும்போது அதெல்லாம் தனித்தனி ஒரு ஞாபகங்கிற மாதிரி ஞாபகம் மாதிரி சாப்பிட்றதா இருக்கட்டும் சாப்பாடெல்லாம் ஊட்டிவிட்டு சாப்பிட்றது இதெல்லாமே வேறு லெவலில் இருக்கும் நல்லா ஜாலியாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து இங்கிருந்து நம்ம பத்து கிலோ மீட்ரு போகிறதுனாலும் இங்கிருந்து நம்ம பழனியே போகிறதுனாலும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் இதே ரெண்டு நாள் டிரைவிங்னாலும் வேறு லெவல் இருக்கும் என்ன பாட்டு போட்டு ஆடிகிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு போவது வந்து ஒரு தனி ரொம்ப சந்தோஷம்